எங்கள் கிராமத்தில் ஆடு வளர்ப்பவர்கள் இருக்கிறார்கள் மாடு வளர்ப்பவர்கள் இருக்கிறார்கள் அதுக்கப்புறமா ஓட்டுநர் தொழில் செய்கிறவுங்க இருக்கிறாங்க விவசாயம் எங்கள் கிராமத்தில் முக்கிய பங்கு வகிக்குது விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா நெற்பயிர் பயிரிடுவாங்க காய்கறிகளில் முக்கியமாக வந்து எங்கள் கிராமத்தில் கத்திரிக்காய் வந்து ரொம்பவும் ஃபேமஸ் எங்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் எங்கள் மண் வந்து கரிசல் மண்ணும் செம்மண்ணும் கலந்த ஒரு மண் எங்கள் கிராமத்து மண் அதனால் கரும்பும் எங்கள் ஊரில் நல்லா விளையும் அதே மாதிரி எங்கள் கிராமத்தில் மண்பானை செய்கிறவுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க மண்பாண்டங்கள் அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பானை அதுக்கப்புறமா வந்து இந்த தட்டுகள் ஓடுகள் அந்த மாதிரி செய்கிவுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எங்கள் கிராமத்தில் முக்கியமாக வந்து பெரிய தொழிலாக பார்க்கப்படுறது சிலை செதுக்கிறவுங்க இருக்கிறாங்க சிற்பிகள் எங்கள் கிராமத்திலேருந்து நிறைய ஊருக்கு வந்து இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணுறோம் எங்கள் ஊர் எங்கள் கிராமத்தில் மிகப்பெரிய அளவில் தொழில்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் அதுக்கப்புறோம் மண்பானை செய்கிறவுங்க அதுக்கப்புறமா சிற்பிங்கள் இந்த மூணு பேர் தான் முக்கியமாக இருக்கிறாங்க